இந்தியாவில் வந்து தமிழ் இந்தி அந்த ரெண்டு லாங்குவேஜஸும் பேசுகிறாங்க இந்தி லாங்குவேஜஸ் வந்து ஃபிஃப்டி செவன் பெர்ஸண்டேஜ் ஆஃப் பீபுல்ஸ் வந்து பேசிட்ருக்காங்கள் ஆனால் தமிழ் வந்து ஃபோர் பெர்ஸண்டேஜ் ஆஃப் பீபுல் தான் பேசுகிறாங்க ஆனால் தமிழை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ரொம்ப பழமையான மொழி மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த மொழியை வந்து பேசிட்டுருக்காங்கள் இந்த மொழியை இந்த மொழியிலேருந்து தான் மற்ற மொழிகள்லாம் வந்து பிரிச்சு வ வந்துச்சு இதுலேருந்து தான் மைகிரேட் ஆகி வந்தது தான் வந்து இந்தியும் ஆனால் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க இந்தி இந்தி வந்து நிறையா ஃபிஃப்டி செவன் பெர்ஸண்டேஜ் ஆஃப் பீபுல் பேசகிறனால இந்தியை வந்து பர்ஸ்ட் லாங்குவேஜாக வந்து சொல்லியிருக்காங்க